இதுக்கடுத்து வந்து என்னெனா நரிக்குறவர் மூலியமாக செய்யப்படுகிற ஊசிமணி பாசிமணி விஷயங்களும் வந்தும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது கைவினைப்பொருட்களில் மண்பாண்டங்கள் எல்லாமே வந்து என்னெனா முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இது வந்து குயவர்கள் வந்து இதால் நெய்கிறாங்க இதுக்கடுத்து வந்து என்னெனா நரிக்குறவர் மூலியமாக செய்யப்படுகிற ஊசிமணி பாசிமணி விஷயங்களும் வந்தும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது கை கை கைவினைப்பொருட்களில் இது வந்து ஒரு குடு ஒரு குடும்பத்லந்து அவங்ளோட பசங்கள் பசங்களுக்கு வந்து இவங்க வந்து கத்தாராங்க இத்தொரு குடும்பத்தொழிலாவே இது வந்து கடத்தப்படுகிறது அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லித்தந்து கடத்தப்படுகிறது இது வந்து என்னனென்னா விழுப்பு இந்த விஷயம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தையே வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் விழுப்புரம் மாவட்டத்துக்கு மாவட்டத்தை ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மாவட்டமாகவும் இது வந்து பிரதிபலிக்குது